ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் போட்டுக்கலாங்க நீங்கள் ஏதாவது பழைய ஆதார் கார்ட் ஜெராக்ஸு ஏதாவது வச்சுருக்கீங்களா ஜெராக்ஸு இருந்தால் கொண்டு வாங்க அதை வச்சே எடுத்துக்கலாம் இந்த ஜெராக்ஸும் இல்லைன்னால் நீங்கள் புதுசாகதான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரேஷன் கார்ட் ஜெராக்ஸும் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்புறோம் பழைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆ நாங்கள் காலையில பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் அஞ்சு மணிக்கு மா க்லோஸ் பண்ணிடுவேங்க நீங்கள் வாங்க ஆ சரிங்க அமௌண்ட்டு வந்து அறுபது ரூவா வருங்க ஒரு கார்டு எடுத்திங்கன்னால் அறுவது ரூவா வரும் இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு கார்டு வேணும் அப்படினிங்கன்னா நூற்றி இருபது ரூவா வருங்க லேமினேஷனோடு லேமினேஷனோடு சேர்த்து நூற்றி இருபது ரூவா வரும் ம் சரி ஓகேங்க தேங்க்யூ